பைக் வந்து மக்களிடம் வந்து ஆர்வத்துடன் செய்ய வேண்டிய ஒரு செயல் எப்படி விவரிப்பீர்கள்னு கேட்டிருக்கீங்க பைக் வந்து ஓட்டும் போது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம லோக்கலில் ஓட்டினனாலயும் ஹெல்மெட் வந்து போட்டுக்கணும் ஏன்னால் தலைக்கவசம் உயிர்க்கவசம்னு சொல்கிறாங்க நம்ம லாங் டிரைவ் போகும் போது வந்து உற்சாகமாக வந்து போகிறோம் அந்த உற்சாகத்தில் வந்து நம்ம வேகம் வந்து கடைப்பிடிக்கணும் நம்ம வெளியில் டூர் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம அதிகமான வேகம் அதிக வேகம் வந்து போகக்கூடாது ஏன்னால் நம்ம போகிற டைம் வந்து கரெக்ட்டாருந்துச்சுன்னா நம்ம நம்மளும் கரெக்ட்டாக வந்துடலாம் சப்போஸ் நம்ம பேட் டைம்மாருந்துச்சுன்னா ஏதாச்சும் விபத்து அது மாதிரி ஏற்படும் அதனால குறைவான வேகத்தில் போய்விட்டு சேஃப்பாக வரது தான் நமக்கும் நல்லது அதுவும் நமக்கு அந்த வேகத்தில் போகும் போது நம்ம ஃபேமிலியை நெனைச்சு பார்த்தாலே போதும் நம்ம வந்து கம்மியான ஒரு வேகத்தில் வந்துடலாம்